கல்விதுறைக்கு தொழில்நுட்பம் எப்படி உதவியுள்ளது ஆன்லைன் வகுப்புகள் யூடியூப் வீடியோக்கள் ஆன்லைன் கோர்ஸுகள் ஆன்லைன் அட்மிஷன் மின்புத்தகங்கள் ஆராய்ச்சி போன்றவை இது எல்லாமே நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இன்னும் ஆன்லைன் வகுப்புன்னும் போது பிள்ளைங்கள் வந்து இஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஃபோனில் அட்டெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான் என்னென்ன இஸ்கூலுக்கு போகணுன்னாக்கா அவங்க ரெடி ஆகணும் குளிக்கணும் சாப்பிட மாட்டாங்க எழுந்து கிளம்புங்கடா கிளம்புங்கடா ஆட்டோ வந்துடுச்சி பஸ்ஸு வந்துடுச்சி இல்லைஅப்பா நின்றுக்குறாங்க விட்டு வரத்துக்கு அப்படியெல்லாம் சொல்லணும் வீட்டில் இருக்கும் போது அவங்க சாப்பிட்டாங்கனா இருக்கிற ட்ரெஸ்லே பேஸ் வாஸ் பண்ணிகிட்டாலும் ஒகே டைமுக்கு அவங்க உட்காந்துருவாங்க ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு இருக்கிறோம் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க முடியாது வீட்லேருந்தே போனில் பார்க்கலாம் அப்படி சொல்லும் போதே எல்லாரும் கரெக்டாக இந்த டைமுக்கு உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு க்ளாஸ் அட்டெண்ட் பண்ணும் போது ஃபோன் மூலிமான்றது அவங்களுக்கு மைண்டு சீக்கிரமாக அது கவர் ஆகும் ஏன்னால் ஃபோன்னு வே க்ளாஸ் எடுக்கிறதுக்கும் ஃபோனில் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ என்ன பசங்க இப்போ கூட குட்டி பசங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருக்குது அந்த பாப்பா வந்து ஃபோனில் தான் எல்லா விஷயமும் பார்ப்போம் சமையல் செய்கிறது எழுதுறது படிக்கிறது எல்லாமே அதை ஒரு செகண்ட ஒரு பாட்டு பார்த்தன்னா கூட அடுத்த செகண்டு வெளிய வந்துடாக்கா அந்த பாட்டை பாடும் அந்த லாவுக்கு அவளுக்கு அந்த மெமரி பவர் போனில் இருக்குது ஆனால் நானும் சொல்லுவேன் கண் போயிடுமா வேணாம் ஃபோன் பார்த்தாக்கா அந்த பிரெச்சின இருக்குது ஹன் சொல்லிட்டு அம்மா ஃபோன் தான் வேணும் பத்து நிமிஷம் தான் பார்த்துக்குறேன் அம்மா சொல்லும் போது அத ஃபோனை கொடுக்காமையே அவாய்ட் பண்ணுற அவாய்ட் பண்ண முடியுறதல்ல வீடியோக்கள் ஆன்லைனில் கோர்ஸ் இப்போ ஆன்லைன்லே கோர்ஸ் இருந்தால் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் போயிட்டு நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு தேடவும் முடியாது அதுக்கான டைம்மும் கிடையாது ஆன்லைன்னு இருக்கும் போது இந்த காலேஜிய இப்போ சேக்டர் காலேஜியா நந்தன காலேஜியா ஒசூரில் இருக்கிற காலேஜியா என்னென்ன கோர்ஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்த இடத்துலையே சிஸ்ட்டத்துலேயே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நமக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து தேர்வு பண்ணி அப்ளே பண்ணுறத்துக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அட்மிஷனா அதே மாதிரி ஆன்லைனனில் போட்டுகறதுக்கு ஒரு சிறந்த வழியாக தான் ஒரு சிறந்த வழிய கண்டுபிடிச்சி கொடுத்த அரசாங்கத்துக்கும் ஆராய்ச்சி நிலையத்துக்கும் உண்மையிலே நம்ம நம் ரொம்ப நன்றி சொல்வேன்